இப்போ கிராமப்புறத்தில் பார்த்திங்க அப்படினா வெளிப்புற இடம் வந்து நிறைய இருக்கும் நிறைய சுற்றம் வந்து நிறைய இருக்கும் அதுக்குனே விளையாடுறதுக்குனே தனியான இடம் வச்சுருப்பாங்க பக்கம் கண்டிப்பாக வீடுகளெல்லாம் நெருக்கமாக இருக்காது தூரம் தூரமாக இருக்கும் ஆனால் நகர்ப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் நெருக்கம் நெருக்கமாக இருக்கிறதுனால வெளியில் நம் வண்டி வாசையின் வண்டி வாகனம் நிறுத்துறதுக்கே இடம் இருக்காது அப்புறம் விளையாடுறத்துக்குன்னு குழந்தைங்க விளையாடுறத்துக்குன்னு தனியாக இடம் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு கிரௌண்டு வச்சுருப்பாங்க மே பி அங்கே தான் வந்து விளையாட்றதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ கிராமத்தில் விளையாட்ற குழந்தைங்க பார்த்திங்கனா முக்கால்வாசி வெளியேப் போய் விளையாடுவாங்க ஃபோன் எல்லாம் தவிர்த்துட்டு போய் வெளியில் போய் நொண்டி துரத்தி பிடிச்சி விளையாட்றது கண்ணாமூச்சி விளையாட்றது எல்லாம் வெளியில் போய் நல்லா விளையாடுவாங்க ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க அந்த கைக்கால் வந்து ஓட்டம் அந்த இருக்கிறம்போது உங்களுக்கு நல்லா அந்த குழந்தைங்க குழந்தைங்க அந்த வயசில் இருக்கும் போது நல்லா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு வந்து படுத்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா தூக்கம் வரும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா பசியாகும் ஆனால் இந்த நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் அது குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது வெளியியில் போய் விளையாட்றதுக்கு அதனால் என்ன பண்ணுவாங்கனா அங்கே உள்ளே வந்து மே பி வீடியோ கேம்ஸ் விளையாட்றது உள்ளுக்குள்ளே அவங்களால எவ்வளோ முடியுமோ அதைதான் அவங்க பண்ண முடியும் உள்ளே தாயம் உட்காந்து விளையாட்லாம் பன்னாங்கல் விளையாட்லாம் அந்த அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தோ இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற சிறு இடத்துல வச்சு விளையாட்றதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்காதனால முக்கால்வாசி குழந்தைங்கள் வந்து இப்போ ஃபோனுக்கு தான் அடிக்ட் ஆகுறாங்க அப்போ பார்த்திங்கனா கண்ணும் கெடும் அவங்களுக்கு உடல் வந்து நல்லா ஆடி ஓடி அந்த கைக்கால் அந்த ஒரு இது இல்லை பிசிக்கல் இது இல்லாததனால அவங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தூக்கம் இப்போ நிறைய ஃபோனில் தான் அடிக்ட் ஆகுறாங்க வீடியோ கேம்ஸ் எல்லாம் பார்த்து கண் போகிறத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நகர்ப்புற குழந்தைகளுக்கும் கிராமப்புற குழந்தைகளுக்கு இது தான் வித்தியாசம்